ஆமாம் சுற்றுலாப்பயணிகள் கூட பழக விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து நிறைய இடத்துக்குப் போய்ட்டு வந்ததுனால அவங்களுக்கு அதை பற்றின அபிப்ராயங்கிறது தெரியும் அதை பற்றி நம்மளும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்ககூட வந்து பழகறதை வந்து விரும்புகிறேன் நான் அவங்க பழகுறதுனால நிறைய தகவல் நமக்கு தெரியும் அவங்க நிறைய இடத்துக்குப் போய்ருப்பாங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க அது மாதிரி நிறைய கோவிலுக்கு போய்ட்டு அவங்க என்ன மாதிரிலாம் அங்கே என்ன மாதிரிலாம் இருக்குது அப்டிங்கிறது தான் அவங்க அவங்க மூலியமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து அவங்க கூட பழகுறதுலாம் எனக்கு பழகணுன்னு நான் விரும்புகிறேன் விரும்பி விரும்பி செய்ற ஒரு விஷயம்

அது மாதிரி பல விஷயத்த வந்து அவங்க கூட பழகுறதுனால அது நமக்கு தெரியும் அது வந்து நம்ம போகாமலே அங்கே போன மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம அவங்க நம்மளும் அவுங்க நம்ம எங்கேயாவது வெளில போய்ருக்கோம் ஒரு கோவிலுக்கு இல்லை ஒரு இடத்துக்குப் போய்ருக்கோம் அப்படின்னா அதை பற்றின அபிப்ராயத்தை நம்ம அவங்களுக்கு சொன்னால் அவங்க நம்ம அந்த கோவிலுக்கு போகலேன்னாலும் அந்த இடத்துக்குப் போகலேன்னாலும் அதை பற்றின ஒரு அபிப்ராயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரிதான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அது மாதிரி அவங்க ஒரு கோயில் இடத்துக்குப் போய்ருக்காங்கன்னு அதை வந்து நம்மள்ட்ட சொல்லி இந்த மாதிரிதான் நல்லாயிருக்கு இந்த ப்ளேஸ் தான் நம்ம போய் அதை பாக்கணும்னு தோணும் ஆனால் வந்து நம்மளால் அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் அதுமாதிரி போக முடியாத நேரத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோவை பார்த்தே நம்ம கொஞ்சம் மனசை தேற்றிக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து அவங்க கூட பழகுறது வந்து எனக்கு ஆமாம் நான் பழகணுன்னு விரும்புறேந்தான்